இப்போது இந்திய மக்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சினால் ஃபஸ்டு என்ன சொல்கிறோம்னா நாடகம் தான் அந்த நாடகம் அவங்கள அப்படி ஒரு கவர் பண்ணி வச்சுருக்கு இப்போது காலையில் ஏழு மணிக்கு போட ஆரமித்தாங்கன்னா ஒரு நைட்டு பத்தரை வரைக்கும் நாடகத்தை தான் போடுவாங்க ஒரு எதுவுமே இல்லை செகண்டு கிரிக்கெட் நாடகத்தை முடிச்சுட்டு கிரிக்கெட் போட்டுறாங்க போட்டுவிட்டு நாடகமெலாம் டெய்லியும் யாராச்சும் புது ஒரே கதையை டெய்லியும் பேசுகிற மாதிரி தான் இருக்கே தவிர வேறு ஒன்றும் இல்லை ஆனால் அதையே மக்கள் உக்காந்தி விருப்பமாக பார்க்குறாங்க இதுதான் அவங்களோட பொழுதுபோக்காவே போல் ஆகிடுச்சி முன்னெலாம் வெளாடா போவது வெளியே போவது இந்த மாதிரி நிறைய இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போது அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை நாடகம் படம் கிரிக்கெட் இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரிதான் பொழுதுபோக்கு இருக்குது ஸோ நம்ம மக்கள் எதை நாடகத்தை தான் விரும்புகிறாங்க அதுவும் ஒரு புது ஹீரோ வந்துட்டால் ரொம்ப அதெல்லாம் சொல்வது நிறையவே விரும்புகிறாங்க அதனால் டிவி தான் இப்போது முக்கியமாக அப்புறம் ரீசண்டாக மொபைல் மொபைலேயே நாடகம் பார்த்துக்குறது நாடகம் டிவியில் பார்க்குறோம் டிவியில்லயா மொபைல் கையில் இருக்குது எந்த நாடகம் வேணும் இந்த நாடகம் போட்டு பாருங்க அவ்வளோதான் டிவிலேயாச்சும் வெய்ட் பண்ணி பார்க்கணும் ஆனால் நம்ம போனில் நம்ம இஷ்டத்துக்கு எப்போ வேண்ணாலும் பார்க்கலாம் எப்போவுமே யூஸ் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் அந்த மாதிரி சுச்வேசன் வந்துடுச்சி அதுதான் இப்போது மேக்சிமம் நம்ம மக்களோட பொழுதுபோக்கு மொபைல் நெக்ஸ்டு டிவி